ஹலோ ஸ்விக்கிங்களா ப்ரோ எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து ஒரு பிரியாணி வேணும் எவ்வளோ சீக்கிரம் கொண்டுகிட்டு வருவீங்க ஒரு ஹாஃபனவர்ல கொண்டு வந்துர்றீங்களா ஓ அந்த அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடாதீங்க முன்னாடி வந்து வேற ஒரு அந்த ஒரு அட்ரஸ் எப்போவுமே ரெகுலராக ஒரு அட்ரஸ்க்கு பண்ணுவீங்களா அந்த அட்ரஸ்க்கு வேணாம் இப்போ நான் சொல்கிற வேற சைடு வந்து அட்ரஸ் மாறிட்டேன் வேற வீடு மாறிட்டேன் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஒரு ஹாஃபனவர் கொண்டு வரீங்களா எந்த அட்ரஸ்ஸுன் சொல்லுங்களா நோட் பண்ணிக்கோங்க தில்லைபுரம் தில்லைபுரம் கண்ணா சூப்பர் மார்க்கெட் அருகில் அங்கன வந்துட்டு வந்து ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து வழி சொல்கிறேன் அந்த வழியில வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துருங்க ஒரு சீக்கிரமாக ஒரு ஹாஃபனவர்ல வந்து கொடுக்குற முடியுமா ஒரு ஹாஃபனவர்குள்ள வந்துட்டீங்கன்னால் நான் சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டியதிருக்குது ஒரு ஹாஃபனவர்ல கொடுத்துருங்க அங்கன வந்து தடுமாற வேணாம் இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள் நான் வழி சொல்லிடுறேன் கொஞ்ச சீக்கிரமாக வந்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல